எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு செய்தித்தாள் படி சொல்லுவோம் அவங்க படிக்கிறதை வந்து ஹிந் தி ஹிந்து அந்த நியூஸ் பேப்பர்ஸ் மாதிரி பார்ப்பாங்க அதில் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து இந்த காட்ரஸ் மாதிரி இருக்கறதை பார்ப்பாங்க இப்போ வந்து ம மோஸ்ட்லி அவங்க வந்து இப்போ அவங்க படிச்சு நமக்கு சொல்கிற மாதிரிதான் இருக்கு சில டைம் வந்து அவங்களே நமக்கு தெரியாத ஒருசில விஷயங்கள் வந்து அவங்களே நமக்கு சொல்லுவாங்க இது இப்படி இருக்கு இங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க நாங்களும் வந்துவிட்டு நியூஸ் பேப்பர் வாங்கும்போது இந்தந்த நியூஸ்லாம் பார்க்கணும் இதெல்லாம் இதுலல்லாம் வேல்யபுல் இருக்கு இதுலெல்லாம் இந்தமாதிரி பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொடுத்தோம் சொல்லிக்கொடுத்ததுக்கப்பறம் அவங்களுக்கு எதாவது அதில் நல்ல ஒரு இதாக இருந்துச்சு நல்ல ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார்ட்டூன்ஸோ இல்லை மற்ற என்ன இன்ட்டடர் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கோ அதை வந்து எங்களுக்கும் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் டிராயிங் காம்ப்பட்டிஷன் போட் இருக்காங்க சிங்கிங் காம்ப்பட்டிஷன் போட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் வந்து எப்படின்னாக்கா இந்த நிறைய ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நீங்கள் வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து பண்ணணும் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு சொல்லி இந்த நியூஸெல்லாம் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நாங்கள் மெசேஜ் பண்ணுவோம் அவங்க திருப்பியும் வந்து எனக்கு வந்து ட்ராயிங்கில் இன்ட்ரஸ்ட் இருக்கு நான் இந்தமாதிரி ஆவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து திருப்பியும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சொல்லித்தரவா சொல்லுவாங்க இந்தமாதிரி பண்ணுங்கம்மா இந்தமாதிரி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி